நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளவா வாய் திறந்து பேசமாட்டேன் ஆனால் ஆஃப்டர் டுவல்த்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஸ்டாஃப் நர்ஸ் போகனும்னுதா ஆசை ஏன்னால் எங்கள் அக்கா ஸ்டாஃப் நர்ஸாக இருந்ததனால அவங்களை ரோல்மாடலா வச்சு போகனும் அப்படின்றது ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதுக்கபுறம் பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி மேத்ஸ் தான் எடுக்கனும் அப்படின்னு சொல்லிகிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஏன்னால் அதுவும் மேக்ஸ் குரூப் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பேரு சொல்லி மேக்ஸ்ன்னா கஷ்டம் நிறைய பேர் மேக்ஸ் எடுத்து படிக்க மாட்டாங்கள் மேக்ஸ் படிச்சால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும் இந்த பாயிண்ட்ஸ்கல்லாம் காதில் அடிக்கடி விழுந்துகிட்டே இருந்ததனால தான் மேக்ஸ் எடுத்தேன் அதே டீச்சிங் ப்ரொஃபஷனல் சு ச்சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் மேக்ஸ்ன்னாவே கஷ்டம் அதை அப்படின்னுட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வொமிட் பண்ணி அதில் மார்க்ஸ் கம்மியாக வாங்கி அந்த மேக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கோர்ஸஸ் எதுவும் முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்கள் அதனால் டீச்சிங் ப்ரொஃபஷனல் எடுத்து படிச்சு எல்லாத்துக்கும் மேக்ஸில் நல்லபடியாக இது பண்ணும் அது இல்லாமல் டீச்சர்ன்னாவே ஒரு மதிப்பு மரியாதை யாரை பார்த்தாலும் குட் மானிங் டீச்சர் அப்படின்றம் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த இதுக்காக மட்டுமே நான் டீச்சர் ப்ரொஃபஷனல் மேக்ஸ் எடுத்தது எல்லாத்துக்கும் மேக்ஸ்சு வரல பிடிக்கல அந்த வார்த்தையை மாற்றனும் அப்படிங்குறதுக்காக நான் மேக்ஸ் எடுத்தேன் அதுக்கு காரணம் எங்கள் மேக்ஸ் டீச்சர் எனக்கு பிடிச்ச அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் புரியுற மாதிரி சொல்லிக்கொடுத்து பேஸிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்கள் அதுக்கு காரணமாக எங்கள் டீச்சருக்கும் ரொம்பவே நான் நன்றிக்கடன் பட்டுருக்கேன்